நான் வந்து ஒரு பொருள் ஆட்ரு போட்டு வாங்கினேன் என்ன அப்படின்னா என்னுடைய கழுத்து பகுதி கைமுட்டி பகுதி கால் முட்டி பகுதி கண்ணுக்கீழே இருக்கவாறு கருவளையத்தில் எல்லாமே வந்து கருப்பாக இருக்கும் ஸோ அதை நீக்குறதுக்கு நான் சமூக வலைதளங்கள்ல நான் வந்து தேடினேன் தேடுனதில் ஏன் நிறைய மக்கள் வந்து எதை அதிகபட்சமாக நல்ல விதமாக சொல்லியிருக்காங்களோ அதை நான் வந்து வாங்கினேன் அதை வந்து ப்ரா அந்த பொருளோட வில பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுபாய் கிட்ட வந்தது ரெண்டு மாசம் யூஸ் பா ரெண்டு மாதம் உபயோகப்படுத்துனோம் உபயோகபடுத்துனால் கருமை எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க காலையில் மாலையில் தினசரி உபயோகப்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஆட்ரு போட்டேன் வந்துச்சு ஆனால் அது வந்து நம்ம தமிழ்நாடோட பொருள் கிடையாது அதர் நான் இன்னொரு மாநிலத்தோடய பொருள் ஆட்ரு பண்ணி வர்றத்துக்கு ரெண்டு வாரம் ஆச்சு நானும் காசு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ரெண்டு மாதம் யூஸ் பண்ணேன் கருவளையம் வந்து எந்த இடத்துலையுமே போகல இருக்கிறது அப்படியே தான் இருந்துச்சு எனக்கு அப்புறமா தோணுச்சு என்னடா இது எல்லாருமே நல்ல விஷய நல்ல கருத்தா சொல் சொன்னதனால நம்ம எல்லாத்தையுமே வந்து தினசரி தேடி பார்த்து ஆராய்ந்து அதே நல்ல விதமாக தான் எடுத்து நம்ம ஆ ஆட்ரு போட்டு வர வச்சோம் இது என்ன நம்மளுக்கு எதுமே நீங்காமல் இருக்கே அப்படி சொல்லிட்டு நான் சாதாரணமாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நல்ல ஹே ஆரோக்கியமான இதில் வந்து சரிபடுத்துறோன்னா அந்த அளவு வந்து நீங்கினாலும் எதனால் ஒரு சூரியனோட கதிர் வீச்சு மேலே படும்போது கண்டிப்பாக வரும் ஆனால் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியும் என்ன இது போகவே இல்லை போனாலுமே வந்து தோல் வந்து ரொம்பவே எரிச்சலூட்டுறா மாதிரி இருந்துச்சு என் தோலுக்கு வந்து அது சரியா வரல ரொம்பவே எரிச்சலூட்றத்தனமாக அரிப்பு தன்மை அப்படி எல்லாம் இருந்தது நான் எண்ணெய் போட்டு தான் இது பண்ணுறா மாரி இருந்துச்சு சரிப்படுத்துகிறா மாரி இருந்துச்சு அவ்வளோ காசு கொடுத்து என்ன இப்படி ஏமாத்துகிறாங்க இப்படி எல்லாம் கூட ஒரு சில விஷயங்கள் தோணுச்சு எனக்கு அதுக்கப்பறமாக தான் நான் காசு கொடுத்து வாங்குனதுக்கு அந்த அளவு ஒரு ரிசல்ட்டு தரலை இது